ஈரோடு மாவட்டத்தில் பாரம்பரிய உணவு என்னென்னா பள்ளிப்பாளையம் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு பருப்பு ரசம் ம பொரியல் எல்லாம் சேர்ந்து செய்யறது தான் இதுல பள்ளிபாளையம் சிக்கனை வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சு விட்டு மிளகா வரமிளகா வந்து அதில் அதிகமாக போடணும் வேணுனா கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து எண்ணெயில் வந்து வதக்கி எடுக்கணும் அப்புறம் வந்து மட்டன் குழம்பு வந்து நாங்கள் எப்படி வைப்போம் அப்படின்னா ஆட்டாங்கல் அம்மிக்கல்லை வந்து யூஸ் பண்ணிக்குவோம் வர உறமுறைங்களுக்கு தகுந்த மாதிரி முளகரைக்கறப்போ அதனோட பர்பஸ் வந்து மாறி வரும் அப்புறம் வந்து நம்ப மிளகா அரைச்சு அந்த மொளகை வந்து போட்டு லைட்டாக கொதிக்க விடறப்போ கறியை உள்ள போட்டு எடுத்தோம்னா செமையாக இருக்கும் குழம்பு அதுக்கப்புறம் வந்து அரிசியும் பருப்பு அரிசியும் பருப்பு வந்து எல்லாமே தாளிச்சு விட்டு அரிசி பருப்பு எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஒன்னாக தாளிச்சு விட்டு ஒரே இதில் வேக்காட்டில போட்டு எடுக்கறப்போ வந்து ஒரு நல்லாருக்கும் பார்க்குறப்போ அதுவும் சாப்பிட இன்னும் சூப்பராக இருக்கும் நெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்கும் அதனோட காமினேஷன் என்னென்னா கத்தரிக்காய் உருளைக்கெழங்கு கூட்டு வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாருக்கும் இது எல்லாத்தையும் சாப்பிட எந்த பிளேஸ் வந்து உகந்த பிளேஸ் வந்து அம்மன் மெஸ்ஸு ஹாப்பி பிரியாணி அண்டு அண்ணாமலையார் ரெஸ்ட்டாரண்ட்டில போய் சாப்புடலாம் இங்கே வந்து எல்லாமே எல்லா நல்லாருக்கும் ஈரோடு மாவட்டத்தில் அம்மன் மெஸ்ஸில வந்து வெரைட்டி ரைஸும் இருக்கு நார்மலில் ஒயிட் ரைஸும் இருக்கு ஒயிட் ரைஸ்க்கு வந்து எட்டு வகையாக குழம்பு தராங்க மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எலும்பு குழம்பு ரசம் பருப்பு சைவமும் இருக்கு அசைவமும் இருக்கு எது வேணுமோ நம்ம சாப்புடலாம் சைவத்துலையும் நிறையா வெரைட்டிஸ் இருக்கு ஹாப்பி பிரியாணியில பிரியாணி வெரைட்டி நிறையா இருக்கு நிறைய டிஃப்ரன்ஸான இதெல்லாம் கொண்டு வராங்க எல்லாமே பண்ணுறாங்க